ஒரு நாலு அஞ்சு வருடத்துக்கு முன்னாடி நகர்ப்புறத்தில் இருந்த பள்ளிக்கூடம் அங்கே எல்லா வசதியுமே இருந்துச்சு பஸ் வசதி ஆகட்டும் கழிப்பறை வசதி ஆகட்டும் இல்லை வெளியூரிலிருந்து வந்து தங்குற குழந்தைகளுக்கு ஆஸ்டல் வசதியும் இருந்துச்சு

கிராமப்புற பள்ளிக்கூடத்தில் அந்த மாரி எந்த வசதியுமே இல்லை ஏனால் அங்கே வந்து படிக்கிறவங்க எல்லாருமே ஏழை குழந்தைகளாக தான் இருக் இருந்தாங்க அதனால் ஆசிரியர்களோடய மனதில் ஏழை குடும்பத்திலேருந்து வந்த கொழந்தைங்க தானே இவங்க படிச்சு என்ன சாதிக்க போகிறாங்க அப்படின்னு அவங்க ஒரு மனநிலையை வளர்த்துக்கிட்டாங்க ஆனால் நகர்ப்புறத்தில் பணக்கார பசங்கள் தான் படிக்கணும் ஏழை குழந்தைகளுக்கு அங்கே ஃபீஸெலாம் கட்டி படிக்க முடியாது அப்படின்ட்டு அவங்க ஒரு எண்ணத்தை வளர்த்துக்கிட்டாங்க ஆனால் நகர்ப்புறத்துக்கு ஏற்ற மாதிரியே நம்ம கிராமப்புற பள்ளியும் காலை சிற்றுண்டி வழங்குறாங்க வி நகர்ப்புறத்தில் வழங்குற மாரி வித விதமான சீருடையும் நம்ம கிராமப்புற பள்ளியில் கொடுத்துட்ருக்காங்க அதுவுல்லாமல் பதினொன்னு பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு மிதிவண்டி மடிக்கணிணி போன்ற போன்றவெல்லாம் தராங்க இது வந்து அந்த ஏழை மக்கள் அதாவது கிராமப்புற பள்ளியில் படிக்கிற பசங்களுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது அதுவுமே அதுவும் இல்லாமல் எப் கிராமப்புற பள்ளிகளும் நகர்ப்புற பள்ளிக்கு சமமாக படிப்பிலையா இருந்தாலும் விளையாட்டுலையாக இருந்தாலும் திறமைகளாக இருந்தாலும் ரெண்டுமே சரி சமமாக இருக்காங்க அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நகர்ப்புறமும் கிராமப்புற பள்ளியும் ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறேன்